ஓவியம் எல்லோருமே பழகலாம் நான் எனக்கு ஓவியம் வந்து வரையுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எனக்கு நார் எனக்கு எப்போவுமே ஓவியம் வரைய எப் எப்போயாவது எனக்கு வந்து தனியாக இருந்தேன் நேரமே போகல அப்படின்னா நான் ஓவியம் நன் நல்லா பழகுவேன் வரைஞ்சு வரைஞ்சு இந்தமாதிரி இங்கே நிறைய இது எல்லாம் நான் அட்டென் பண்ணிருக்கிறேன் போய் ஓ ஓவியம் வரையுறது வரையுறதுக்கு தான் நானு வந்து போயிருக்கிறேன் அந்த ஓவியம் வரைய எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா மன அமைதி நிறைய கிடைச்சிது அந்த ஓவியத்தை வரையுறதுனால மனஅமைதி ஒருப்பக்கம் கிடச்சிது இன்னொரு பக்கம் எனக்கு நேரம் வந்து நல்லா இதுவா செலவு பண்ண போய்ச்சு அடுத்தது இதை மாதிரி நிறைய வந்து ஓவியம் பழகிறதுனால மன அமைதி மட்டும் இல்லை நம்மளோடய நினைவாற்றலும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் சின்னக்குழந்தைகள் எல்லாருமே ஓவியம் வந்து வரையுறதுக்கு பழகிக்கணும் அவங்களுக்கு இப்போவே இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் சின்னப்பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த வயசுலயே வந்து மன அழுத்தம்லாம் சொல்கிறாங்க நெறைய இருக்கு அந்தமாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த குறைகள் எல்லாம் அவங்க வந்து ஓவியம் பழகறதுனால் அவங்களா அவங்களுக்கு இது எல்லாமே சரி ஆகிடும் ஓவியம் பழகிறது வந்து இதுக்கு மட்டுமே இல்லை நினைவாற்றலும் அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் அவங்களுடைய திறமை வந்து நல்ல ஒரு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்கன்னால் ஒரு பள்ளிக்கூடம் பாடம் நடத்தும்போது கூட நல்ல ஒரு உ உற்று நோக்கிற அந்த இதை வந்து அவங்களுக்கு இந்த ஓவியம் பழகிறதுனால ஏற்படும் அதுக்கப்பறம் மன அமைதி அவங்களுக்கு மன அமைதி அந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த மன அழுத்தோன்னு சொன்ன இல்லையா அந்த மன அழுத்தமும் கூட அவங்களுக்கு விட்டு விலகும் அவங்க ரொம்ப வந்து அமைதியாக ஃபீல் பண்ணுவாங்க நல்லா விளையாடுவாங்க நல்ல அவங்க எல்லா விஷயத்துலேயும் எதெல்லாம் அவங்க வந்து கலந்துக்கிறாங்களோ அதுலெல்லாம் ஒரு ஈடுபாடோடு அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அது வீட்டுப்பாடமாக இருந்தாலும் சரி வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது கத்துக்கறதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் ஓவியம் பழகறதுனால் கண்டிப்பாக ஒருத்தருடைய ஈடுபாடு வந்து எந்த விஷயத்துலையும் நல்லா வந்து அவங்களுக்கு அதிகரிச்சு குடுக்கும் எல்லாருமே ஓவியம் கண்டிப்பாக பழகணும் குழந்தைங்களும் சரி பெரியவர்களும் சரி ஓவியம் வரையுறது ஒரு அரு அருமையான ஒரு கலை அதை எல்லாருமே கத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்பவே அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓவியம் ஓவியம் பழக பழகறதுலேயே நிறைய வந்து இதெல்லாம் இருக்குது அதில் வந்து கலந்துக்கிட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் வாங்கலாம் அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது ஓவியம் வந்து ஒரு அருமையான கலை எ எ அந்த கலையை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை வந்து கற்றுக்கணும் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய இதுலேயே வந்து அது வந்து இப்போ பே இதெல்லாம் சொல்கிறாங்க அது வெறும் இது மட்டும் நான் இதில் மட்டும் வரையு றது இல்லை அதுலேயே வந்து நிறைய இருக்குது அந்த கலைகளும் இன்னும் இப்போ நுட்பமான இது விஷயங்கள்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் கூட குழந்தைங்க நெறைய கற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னால் அவங்க வந்து வாழ்க்கை மேம்படும் கண்டிப்பாக இந்த ஓவியம் வந்து ஒரு அருமையான கலை எல்லாருமே இதை வந்து பழகணும் எனக்கு ஏ ஏற்பட்ட அனுபவம் வந்து நான் எனக்கு நிறைய மன அமைதி கிடச்சிது ஓவியம் பழகுனதுனால் நான் நிறைய அந்த இதெல்லாம் கலந்து கலந்துருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த ஓவியம் பழகுறது